என்னோட ஓவியம் பார்த்தீங்கன்னா மற்றவர்களை பாதிப்பு பாதிக்கிற அளவுக்கு இருக்காது அவுங் அவங்குள்ளையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது ஒரு நல்ல ஒரு எண்ணங்களை உருவாக்கும் நான் பண்ணுற ஓவியங்கள் எல்லாமே அனைத்துமே அப்படி தான் இருக்கும் எக்ஸாம்பிளு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிரியேட்டிவிட்டின்னால் எதாவது சுவுத்துல வந்து நல்ல விதமாக ஒரு நேச்சர் அதுபோல் அது ரிலீஜியன் சம்பந்தமா ஓவியம் வரைஞ்சுங்கன்னா வரஞ்சேன்னால் அது வந்து பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு நல்ல ஓ அவங்க மனசுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை நம்ம பார்க்கறத்துக்கும் நல்லாயிருக்கும் அவங்க ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை உண்டாக்கும் ஸோ அது வந்து அது வந்து அது வந்து அந்த ஓவியம் வந்து மற்றவுங்கள அவுங் பார்த்துட்டு பார்க்கறது மட்டும் இல்லாமல் மற்றவுங்களுக்கு பார்த்து ரெக்கமண்ட் பண்ணுவாங்க இது பார் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெக்கமண்ட் பண்ணுவாங்க ஸோ அது வந்து நல்ல விஷயம் தான் அவங்களுக்கு ஏற்படுத்தது ஏ அவங்கள பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் ஏற் வராது அவங்கள ஏற்படுத்தறதும் அவங்களுக்குள் ஒரு நல்ல ஓ எண்ணம் தான் வரும் அது பார்க்கும்போது